மாடு வந்துட்டு நாங்கள் வளர்க்குறோம் நாங்கள் நாலு மாடு வளர்க்குறோம் மாடு வந்து எங்கள் அப்பாவும் சரி நாங்களும் சரி அது எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆட்டமே நாங்கள் அதை பார்ப்போம் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம் எனக்கு வந்துட்டு எங்கள் கருவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னால் நாங்கள் அதை விற்றுட்டோம் அது நான் ஸ்கூலில் இப்போ ஸ்கூலில் வந்து லீவ் விட்டாங்கன்னால் காட்டுப்பக்கம் இழுத்துட்டு போய்விட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சு புல்லு கொடுப்பேன் மேலே தடவி தடவி விடுவேன் அதுக்கப்புறம் ஈவனிங்காக வந்துச்சுன்னால் பா ஸ்கூல் போய்விட்டு வந்ததுக்கப்புறம் என் மாடுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மாட்டுகிட்ட போய்விட்டு தண்ணி நிறைய வச்சு தடவி தடவி விட்டு தண்ணி கொடுப்பேன் வைக்கப் போரை போட்டு ஒவ்வொரு நாளைக்கு எங்கள் மாட்டிகிட்டே படுத்துப்பேன் எங்கள் அம்மா திட்டும் எதுக்குமா மாட்டுகிட்டயே இருக்கிற வாமா வாமான் சொல்லி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும் மழை பெஞ்சிச்சுனா நான் அழுவேன் எங்கள் மாட்டு மேலே மழை பெய்யுதே அம்மா வீட்டுக்கு கூட்டுவாமா அப்படின் சொல்லி சொல்லுவேன் காலையில் போய் பார்த்தா சேற்றிலே படுத்திருக்கும் அழுவேன் நான் அன்றைக்கு ஸ்கூலுக்கே நான் போகவே மாட்டேன் அப்புறமா நான் இவர் எப்படின்னா நாங்கள் மாட்டுக்குமே சரி அந்த மாதிரி பூனையும் பூனை நாய் இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் இது எனக்கு ரெண்டுமே நான் வளர்த்துவேன் ரெண்டுமே என் கூட தான் படுத்துக்குமே நான் எல்லாமே கூட படுத்துக்குதுணுன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க நான் வந்து ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் பிடிக்குறதுனால நான் யாருமே அடிக்கவே மாட்டேன் பூனைக்கு வந்து டெய்லி அதுதான் மா பால் மாடு கறக்கிறதுனால நான் வந்து பூனைக்கு டெய்லியும் பால் வைப்பேன் நாய்க்கு வந்துட்டு நான் சாப்பிட்ற என்ன ஃபுட்ஸ் சாப்பிட்றேனோ அது ஃபுல்லாக நாய்க்கு இது பண்ணுவேன் நான் நான் அங்கே வந்து விலங்கினங்களை துன்பப்படுத்தவே மாட்டோம் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு சட்டம் வந்திருக்குது கிரீன் கேட்ஸ்னு அந்த இதுக்கு நாங்கள் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி யூடியூப் சேனல்களில் பார்த்து மாடு எப்படி வளர்க்கணும் நாய்கள் எப்படி வளர்க்கணும் நாய்க்கும் சரி பூனைக்கும் சரி மாட்டுக்கும் சரி என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் எப்படியெல்லாம் வளர்க்கணும் யூத்ன்றத்ருந்தால் என்ன நமக்கு மாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது நாங்கள் யூடியூப் சேனல்கள் பார்த்து நிறைய நாங்கள் கற்றுக்குறோம்